நாங்கள் வசிக்கும் நாகை மாவட்டத்தில் காடுகள் கிடையாது அடர்ந்த மரங்கள் செறிஞ்ச தோட்டம் போல் இருக்கும் ஆனால் காடுகள்னு சொல்ல முடியாது விலங்குகள் வசிக்கின்ற இடம் கிடையாது மக்கள் நடமாடக்கூடிய மடங் மரங்கள் அடர்ந்த பகுதிகள் இருக்கிறது பார்க்கறதுக்கு காடு போல் தோன்றினாலும் அது காடுகள் கிடையாது மக்கள் நடமாடுகிற இடந்தான் பாலைவனங்களுக்கு வேலையே கிடையாது நாகை மாவட்டத்தில் சதுப்பு நிலங்கள் ஓரளவு இருக்குது இயற்கை பூங்காக்கள் அதை வந்து ம மனிதன பா அழகுபடுத்தி அரசாங்கமும் செலவு பண்ணி பூங்காக்கள் நிறைய இருக்கிறது ஆனால் கடற்கரை பகுதிகள் தான் மா நிறைய இருக்கிறது நாகை மாவட்டத்தில் கடற்கரை தான் அதிகமாக இருக்குது மலைகள் கிடையாது மலைகள் வெளியூர் செல்லும்போது பார்த்தா தான் வெளியூர் உறவினர்கள் இருக்கிற இடம் தாம்பரம் வி விருத்தாச்சலம் இப்படி இந்தமாதிரி ஸ் அருகில் தான் பக்கத்தில் தான் நாகை மாவட்டம்னா ரொம்ப தூரம் போக வேண்டியதில்லை திருவண்ணாமலை விருத்தாச்சலம் இப்படி ரே இ தாம்பரம் இங்கே எல்லாம் வந்து நாங்கள் உறவினர்கள் வீட்டுக்கு செல்லும்போது மலைகளை பார்க்கறோம் ஆனால் எங்கள் வ நாகை மாவட்டத்தில் இயற்கை பூங்காக்கள் இருக்கிறது ஆறுகள் புண்ணிய நதிகள் இருக்கிறது புண்ணிய நதி வந்து கடலில் கலக்கிற இடத்த ரொம்ப புனிதமான இடமாக கருதி நிறைய பேர் இங்கே வந்து குளிக்கிறாங்க அப் புண்ணிய நதியான ஆ காவேரி ஆறு உள்ளது காவேரி கடலில் கடக்கும் இடத்துல ஒரு நல்ல புனி புனிதமான நாட்களில் மக்கள் அங்கே அதிகமாக நீராடுவார்கள் மலைகள் கிடையாது உள்ளூர் மக்கள் வந்து அங்கே செல்ல செல்றாங்க ஆறு வந்து அட கடலில் கலக்கிற இடோம் ஒரு புனிதத் தலமாக கருதப்பட்டு அங்கே எல்லாரும் செல்கிறார்கள் நிறைய கோவில்கள் கோவிலை சார்ந்த கோபுரங்கள் தான் இருக்குதே தவிர மலைகள்னு சொல்லும்படியாக எதுவும் கிடையாது நாகை மாவட்டத்தில் மலைகள் கிடையாது கோயில் கோபுரங்கள் தான் நிறைய இருக்குது இது ஒரு புனிதமான இடோம் ஆறுகள் கோவில் கோவிலைச் சார்ந்த கோபுரங்கள் இந்தமாரி நிறைய இடோம் இருக்குது மக்கள் அங்க செல்ல மா ஒரு நல்ல நாள் கிழமையில மக்கள் அந்த இடத்துக்கு செல்வதே ஒரு புனிதமாக கருதி செல்றாங்க ஆறுகளில் குளிக்கிறாங்க கடலுக்கு போகிறாங்க நாகை மாவட்டத்தில் கடல் அதிகமாக இருக்கிறது ஆறுகள் இருக்கிறது இயற்கை பூங்காக்கள் இருக்கிறது புண்ணிய நதிகள் ந நிறைய இருக்கிறது அங்கே மக்கள் செல்கிறார்கள்